சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முக்கிய கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து முக்கிய கல்வி நிறுவனங்கள் வந்து ஒன்று வந்து அழகப்பா யுனிவர்சிட்டி அழகப்பா யுனிவர்சிட்டியில் வந்து எல்லாமே எல்லா படிப்புகளுமே இருக்குது மாணவர்களுக்கு எந்த படிப்பு தேவையோ எல்லா படிப்புமே எடுத்து படிக்கலாம் அதேமாதிரி அழகப்பா யுனி காலேஜ் வந்து க கவர்மெண்ட்டு காலேஜுனால் கட்டணம் வந்து மலிவாகதான் இருக்கும் கட்டணம் வந்து ஒரு வருஷத்துக்கே நாலாயிரம் ஐயாயிரரூபா போல் தான் வரும் டிகிரி முடிக்கிறதுக்கே டிகிரி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரத்துக்குள்ள தான் வரும் அவ்வளோ கட்டணம் வந்து க கட்டணம் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க அதேமாதிரி கொஞ்சம் டுவெல்த்தில் கொஞ்சம் மார்க்கு எடுத்தால் நம்ம செலெக்டாகி உள்ளே போய்விட்டோம் அப்படின்னா நல்ல ஃபே அவங்க சொல்லி கொடுக்கறது என்ன டவுட்டு கேட்டாலும் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம செலெக்டாகி உள்ள போகணும் அது மட்டுந்தான் அதில் பெரிய விஷயம் அழகப்பா காலேஜில் மற்றபடி உள்ள போய்விட்டோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க நி தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க என்ன டவுட்டானாலும் ஸ்டாஃப்ரூமில் போய் கேட்டாலும் எல்லாமே தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளுக்கு எது தேவையோ என்ன தேவையோ எது வேணுமோ எதை கேட்டாலும் அவங்க உடனே செஞ்சு கொடுத்துடுவாங்க அதுமாதிரி தண்ணி வசதி ரெ ரெஸ்ட்ரூம் வசதி டாய்லெட் வசதி எல்லாமே அதில் ஃபே ரொம்ப செம் ரொம்ப செம்மையா இருக்கும் அங்கே நானும் அங்கே தான் படித்தேன் எங்கள் நான் வந்து பிபிஏ படித்தேன் அங்கேயும் பிபிஏ உள்ள டீச்சர் ஸ்டாஃப்லாம் எல்லாமே அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே தெளிவாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க அதுமாதிரி எல்லா கிளாஸ்லேயுமே நான் கேள்விப்பட்ட வரை எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுப்பாக ஏழை மாணவர்களுக்குலாம் அழகப்பா காலேஜ் வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து கட்டணம் வந்து மலிவாக வாங்கறதுனால் அங்கே வந்து கொஞ்சம் ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கவலை இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கலாம் ஒரு டிகிரி அவ்வளோதான்